கூடலூர் மாவட்டத்தில் வந்து பெண்களின் விருப்பம் அது வேலைவாய்ப்புனா பெண்கள் வந்து வெளியிலேயே அனுப்பி படிக்க வைக்க மாட்றாங்க அப்பறம் வந்து வெளியில் எங்கேயும் வேலைக்கு அனுப்ப மாட்றாங்க அப்படின்ற வீட்லேயே அவங்க ரொம்ப பயப்பட்றாங்க இந்த இந்த இங்கே உள்ள சுற்றியுமே காடு பகுதி அதிகமாக இருக்கிறதால அந்த என்னது தீவிரவாதிங்க திருடர்களோட தொல்லை அதிகமாக இருக்குனு இவங்க ரொம்ப பயப்பட்றாங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவும் ஒரு ஒரு பெண்ணையும் வெளியில் அனுப்பிட்டு அவள் படிக்கிறத்துக்கு வெளியில் அனுப்பினாலுமே அதை அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க அப்பறம் வந்து அவங்களுக்கு வேலைக்கு அப்படின்னு அவங்கள வெளியில் அனுப்பும்போது அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் அவங்களுக்கு பயமா இருக்கு அது இல்லாம ஒரு பொண்ணு வீட்டில் இருந்தால் அது அவங்களுக்கு பெருமையாக அப்படின்ற இதில் இருக்காங்க அப்பறம் வந்து அவங்க வெளியில் பெண்களுக்குன்றபோது அவங்களுக்கு இயற்கையாகவே நடக்கப்படுற சூழ்நிலைகள்லாம் வந்து வெளியில் எங்கேயாவது போகும்போது நடந்துட்டால் அவங்களுக்கு வந்து அதை எதிர்கொள்ளாததுக்காக எதுவும் இல்லை அவங்க திரும்ப வீட்டுக்கு வந்து தான் அந்த விஷயத்தலாம் செஞ்சுக்க முடியுது